எங்கள் ஸ்கூலில் வந்து அந்த லைப்ரேரியெல்லாம் இருக்குதுங்க இது மாதிரி இருக்குது இதில் வந்து பார்த்தா சிறுக் கதைகள் குட்டிக் கதைகள் திருக்குறள் புக்கு அவ்வையார் புக்கு இதில் வந்து திருக்குறள் புக்கு பார்த்தா ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குறள்களும் ஒன்னொன்றா பார்க்க படிக்க படிக்க அவ்வளோ இனிமையாக இருக்கும் அதே மாரி ஆத்திச்சூடி அவ்வையார் வந்து அவ்வளோ பாட்டு அந்த கடவுளைப் பற்றி பாட்டெல்லாம் அழகாக எழுதியிருப்பாங்க பாடி அப்படியே அழகாக பாடியும் இருப்பாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து அடிக்கடிக்குப் பிடிக்கும் இந்தக் குட்டி கதைகளெல்லாம் பார்த்தா இந்த காகம் தீர்த்த காகம் தண்ணீரை தீர்த்த ஒரு கதை இருக்குது இதில் வந்து என்னென்னா காகம் வந்து ரொம்ப தண்ணிக்கு வந்து அவ்வளோ ரொம்பக் கஷ்டமாக இருக்கும் இது வந்து ஒரு பானையில் வந்து தண்ணி வந்து கீழே இருக்கும் அந்த தண்ணி வந்து கல் சிறு சிறு கல்லெல்லாம் போட்டு போட்டுப் போட்டு பொறுக்கிப் பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி போட்டுப் போட்டுப் போட்டுப் போட்டு பார்த்தா தண்ணி வந்து மேலே வந்துடும் அப்போ வந்து அழகாக அந்த தண்ணியை வந்து அழகாக குடிச்சுவிட்டு அது தாகத்தை வந்து தீர்த்துக்கும் இது இந்த கதை வந்து எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அதே மாதிரி ஓணாயும் ஆட்டுக்குட்டியும் ஒரு நண்பர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவும் பசிக்கும் இரையை தேடும் போது பார்த்தா அங்கே ஒரு விஷ ஜந்துகளெல்லாம் தென்படும் அதை பார்த்துட்டு வந்து வேட்டையாடணும் ஆசைப்படுவாங்க அந்த கோ ஓணாயும் ஆட்டுக்குட்டியும் இவங்க என்னென்னாக்க அங்கிருந்து தப்பிச்சுட்டு வந்திருப்பாங்க சில ஞாபகங்கள் எனக்கு ரொம்ப இந்த கதைகளெல்லாம் பிடிக்கும்